தஞ்சாவூரில் பெரிய கோயில் பேமஸ் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி மருதமலை முருகன் விராலிமலை முருகன் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் சமயபுரம் மகமாயி வந்து அன்பில் மகமாயி புதுக்கோட்டை அம்மன் புதுக்கோட்டை காளி ரெண்டாவது வந்து மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி முருகன் கோவில் வந்து தி திருச்செந்தூர் முருகன் வெ வெங்கடாஜலபதி திருப்பதி ஏழுமலையான் முருகன் வந்து விநாயகர் பிள்ளையார்பட்டி திருச்சி மலை கோவில் திருச்சி மலை கோவில் ப சமயபுரம் அடுத்தது வந்து திருச்சி வயலூர் முருகன் அப்புறோம் வந்து திருப்பரங்குன்றம் நட் சென்னை அம்மா அங்காள ஈஷ்வரி இது புவனேஷ்வரி வடபழனி முருகன்